தொழில்நுட்பம் அதனுடைய பயன்பாட்டை பற்றி ஒவ்வொரு மனிதனும் வந்து அறிஞ்சிக்கணுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பத்தோட பயன்பாடு வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு ஒவ்வொரு மனிதனுமே வந்து தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிவிட்டா ஒவ்வொரு துறையிலுமே வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு அப்படி வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கும்போது வந்து ஒவ்வொரு மனிதனும் அந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து தொழில்நுட்பத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் தர தராங்க எல்லா துறையிலையுமே வந்து தொழில்நுட்பம் வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வராங்க இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகபட்சமாக தொழில்நுட்பத்துக்கு வந்து மிக முக்கியத்துவம் தரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு அதனால் வந்து ஒவ்வொரு மனி மனிதர்களும் வந்து தொழில்நுட்பத்தை பற்றி அதனுடைய பயன்பாட்டை பற்றி கண்டிப்பாக வந்து கற்றுக்கணும் அப்படி கற்றுக்கலன்னா அவங்களுக்கு வந்து எதிர்காலத்தில் வேலைவாய்ப்பில் அதிக வாய்ப்பு இல்லாம போயிரும் ஏன்னா வந்து இப்போ வேலைவாய்ப்புங்கிறதே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு அப்படி நீங்கள் தொழில்நுட்பத்தை சம்பந்தமான அறிவு உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பே கிடைக்கிறது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் அதனால் வந்து ஒவ்வொரு மனிதனும் வந்து தொழில்நுட்பம் பற்றின விஷயங்கள் அதனுடைய பயன்பாட்டு பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து மிக எளிதாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னோரு இடத்துக்கு போறோன்னா அப்படி போம்போது வந்து இந்த தொழில்நுட்பத்தோடைய தேவை வந்து அதிகமாக இருக்கு நம்ம வந்து பேருந்தில் பயணம் செய்யறோம் இந்த பேருந்து எங்கே போயிட்டுருக்கு இந்த பேருந்து எவ்வளோ வேகத்தில் போயிட்டுருக்கு அதெல்லாமே வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய கைபேசியை பயன்படுத்தியே நம்மளால் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அதுக்கு தேவையானது வந்து குறைஞ்ச பட்சம் ஒரு தொழில்நுட்ப அறிவு இருந்தாவே போதும் அது எப்படி பார்க்கறது அது எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிற அறிவு இருந்தாலே போதும் நம்மளால் வந்து எளிமையாக வந்து பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு நம்ம வெளியே எங்கேயாச்சும் போகறோம் நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக எளிதாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னோரு இடத்துக்கு போகறதுக்கு நமக்கு வழி தெரில கூட நம்ம வந்து நம்மளோட கைபேசியில இருக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிக எளிதாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதனால் வந்து தொழில்நுட்பத்தோட தேவை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் பண்டைய காலத்தில் வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் இல்லை அதனால் மக்கள் வந்து அது பற்றின விஷயங்கள் எதுவுமே தெரியாம அவங்களுடைய காலத்தை வந்து அப்படியே ஓட்டிவிட்டாங்க ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்மளால் வந்து தொழில்நுட்பம் தெரியாம வந்து நம்மளால் வந்து இருக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் கூட மிக எளிதாக வந்து தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சிக்கிறாங்க அதனால் வந்து பெரியவர்களும் வந்து தொழில்நுட்பத்தை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்கணுன்னு நான் வந்து விரும்புகிறேன் நன்றி